சார் எனக்கு கொஞ்சம் ஸ்டேஷ்னரி ஐட்டம்ஸ்லாம் வேணும் உங்கள் கடையில பெரிய மார்க்கெட் கேள்விப் பட்டேன் அதான் அந்த திங்க்ஸ்லாம் இருக்கா ஆ பஞ்சிங் மிஷின்னு ஸ்டிச்சிங் டேப்பு க்ளோ கால்குலேட்டர் ஆ இதெல்லாம் என் என்ன ரேட்டுக்கு சேலாகுது எனக்கு வந்துவிட்டு ஒரு அஞ்சு பொருள் வேணும் பஞ்சிங் மிஷின்னு ஆ ஆ ஸ்டிச்சிங் டேப்ஸ்ஸு ஓகே எனக்கு ஒரு எனக்கு ஒரு நூறு பீஸ் வேணும் ஆ ஓகே அடுத்து வந்து கால்குலேட்டர் வேணும் ஒரு ஐம்பது பீஸ்ஸு ஓகே அதுக்கப்பறம் ஸ்டேஷ்னரி ஐட்டம் இந்த பென்சில் எரேசர் அதில் வந்துவிட்டு எல்லாத்துலையுமே ஒரு நூறு நூறு கவுண்ட்டு ஓ அப்புறம் வந்துவிட்டு அதான் பென்சில் ஸ்டாப்லரு அப்புறம் அந்த க்ளோ அதோட சேர்த்து அந்த எக்ஸாம் பேடு அந்த எக்ஸாம் ஐட்டம்ஸ்க்கு தேவையான எல்லா திங்க்ஸும் எல்லாத்துலையுமே ஒரு நூறு நூறு வேணும் ஆ அதை கொடுத்துருங்க என்ன ரேட்டுக்கு போகுது அந்த ஸ்டேஷ்னரி ஐட்டம்ஸ்லாம் ஓகே அப்படியா அப்போ பஞ்சிங் மிஷினு என்ன என்ன ரேட்டு போகுது ஒரு பீஸ்ஸு ஐம்பதுருவா சொன்னிங்க ஆ நூறு பீஸ் கொடுத்துருங்க ஒரு பென்சிலு என்ன ரேட்டு போகுது ரெண்ட்ரூவா போகுதா சார் ஒன்னே முக்காரூவா போட்டு கொடுங்க சார் ஒரு இரநூறு பீஸ் வேணும் ஒரு ஆ ஒரு ஒன்னே முக்காரூவா போட்டு கொடுங்க ஆ அந்த ஐட்டம்ஸ்லாம் எனக்கு வந்து நாளைக்கு காலையில ஒரு பத்து மணிக்குலாம் கொடுக்க முடியுமா ஆ ஸ்கேலு அந்த ஸ்டேஷ்னரி ஐட்டம்ஸ் எல்லாமே எக்ஸாம்க்கு தேவைப்பட்ற எல்லா திங்க்ஸ்லையுமே ஒரு நூறு நூறு கொடுத்துருங்க ஏஃபோர் ஷீட்டு அப்புறம் அந்த க்ளோவு கால்குலேட்ரு அது எல்லாமே கொடுத்துருங்க அது எல்லாத்துலையுமே ஒரு நூறு நூறு பீஸ் கொடுத்துருங்க அதுலையுமே ரேட் கம்மி பண்ணி போடுங்கள் சார் உங்கள் கட தான் பெரிய கடைன்னு கேள்விப்பட்டேன் ஸோ அதனால் எனக்கு கம்மி பண்ணி கொடுங்க ஓகே எல்லாத்தையுமே நாளைக்கு காலையில நான் வந்து எடுத்துக்கிறேன்

இல்லை நான் நேரில் வந்து வாங்கிக்கிறேன் உங்களுக்கு அமௌண்ட் நான் கையில கொடுத்துட்டு நேரில் வந்து வாங்கிக்கிறேன் எல்லாத்தையும் பேக் பண்ணி நீங்கள் பேக் பண்ணி மட்டும் வச்சுருங்க ஒரு பாக்ஸ் போட்டு பேக் பண்ணிவிடுங்க உடையாம அளவுக்கு ஒரு பேக் பண்ணி மட்டும் வச்சிங்கன்னா நான் வந்துவிட்டு வந்து நான் வந்து எடுத்துக்குறேன் நான் வந்து உங்களுக்கு அமௌண்ட் கொடுத்துட்டு நான் வந்து வண்டி அரேஞ்ச் பண்ணி எடுத்துக்கிறேன் ஆ சரி ஓகே தேங்க் யூ சார்